பழைய காலத்தில் பழைய காலத்தில் ஸ்டாம்பு இந்த ஓட்டை காசு நாலன்னா ஒர்ரூவா ரெண்டு பைசா ஒரு பைசா இப்படியெல்லாம் முந்தி கால பழைய காலத்தில் இருந்தது இப்போ வந்து நாகரீகம் பெருகவும் பூறாவுமே காசுகளாக மாறிருச்சு ஒருரூவா காசு இருவதுரூவா இந்த மாரி மாறிருச்சு காலங்கள்லாம் மாறி ரொம்ப மாற்றமாயிருக்கு முந்தி காலத்தில் வந்து ஸ்டாம்பு எல்லாமே பழைய காலத்துல மாரி எதுவும் இப்போ கிடையாது எவ்வளோ பார்க்க பா இப்போ உள்ள காலங்கள் மாரி முந்தி கிடையாது பழைய காலத்தில் நாங்கள் ஸ்டாம்பு ஒட்டுவோம் ப போஸ்ட்ருல கவர் போடுவோம் போஸ்ட்டு கவர் போடுவோம் எல்லாமே முந்தி காலத்தில் இருக்கு பார்த்துக்கோங்க இப்போ வந்து எல்லாமே ஃபோனில் ஆன்லைனில் எல்லாமே நாகரீகம் பெருகிருச்சு அந்த அளவுக்கு எல்லாம் முன்னேற்றத்தில் இருக்கு அதனை